ஹலோ அண்ணா குட் மார்னிங்ண்ணா நான் இந்தமாதிரி வந்து உங்களுக்கும் முதுமலைக்கு போலாம்னு சொல்லி புக் பண்ணியிருந்தேன் எங்கள் பொண்ணுங்கள் வேறு ஒரே அடோம்ண்ணா பிளாக் தண்டர்தான் போகணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வே நான் வந்து இங்கே ஊட்டியில இருக்கேன் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் போகாமல் எனக்கு ஊட்டிலேயே வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கண்ணா ஏன்னா பாப்பா நான் அவக்கு நான் சொன்னேன் முதுமலைக்கும் போகலானெல்லாம் புக்கெல்லாம் பண்ணிட்டேன் அவங்க ஒரே அடம்பிடிக்கிறாங்க ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன்னல்ல அந்த இடத்தையெல்லாம் அங்கே வெறும் அனிமல்ஸ் தானே இருக்குது அங்கே என்ன பார்க்கறக்கு இருக்குதுன்னும் ஒரே அடம்பிடிக்கிறாங்க ஆனால் கோவப்படாமல் நீங்கள் கொஞ்சம் ஊட்டிக்கு மட்டும் வந்து எங்களய பிக்கப் பண்ணிக்கோங்கண்ணா நாங்கள் வந்து ப்ளாக் தண்டர் போலாம்னு இப்போ ப்ளான் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் கோவப்பட வேண்டாம் நீங்கள் ஊட்டியில இப்போ நேராக ஊட்டிக்கு போக வந்துடுங்க நீங்கள் எச்சிஎஃப்ல இருந்தீங்கனால் இப்போ நேராக ஊட்டிக்கு வந்துடுங்க அந்த முதுமலைக்கு அந்த பக்கம் தலகுந்தாவுக்கு போய்றாதீங்க அந்த தலகுந்தா சைடு போய்றாதீங்க இப்போ நான் எட்ச்வெப்ல இருந்தீங்கனால் நேராக நீங்கள் ஊட்டிக்கு வந்துடுங்க நம்ம இப்படியே ப்ளாக் தண்டர் போய்ர்லாம் ஏன்னா பாப்பாங்கள் வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்கள் லாஸ்ட் டைம் நம்ம தான் போய் பார்த்துட்டோமே எதுக்கு சும்மா சும்மா அங்கே அடிக்கடி அனிமல்ஸ் தான் இருக்குது வேறு என்ன ப்ளேஸஸ் இருக்குது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் டைம் வேணுணா போய்க்கலாம் சொல்லி ப்ளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் கோவப்படாமல் வந்திட்டீங்கனால் எங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இவ்வளோ லேட்டாயிருச்சு இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா அவங்க இவ்வளோ நேரம் டிஸ்கஷன் ஓடிகிட்டுருந்துச்சி எவ்வளவோ ப்ரைன்வாஷ் பண்னேன் ரெண்டு பேர்த்தையும் சரி நம்ம இங்கேயே போய்ட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் அவங்க ப்ரைன்வாஷ் ஆகுறது மாதிரி தெரில எங்களை ப்ரைன்வாஷ் பண்ணிட்டாங்கள் ஆனால் எங்களை அவங்க என்ஜாய்மெண்ட்டு தான் முக்கியமாம என்னால் எ நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோல்ல அதெல்லாம் ப்ளேஸையும் ப்ளாக் தண்டரில் போய் குளிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அங்கே ரொம்ப ப்ளே ப்ளேஸை கேம்ஸ்ஸெலாம் நிறையா இருக்காமா அதனால் க்லேம் கேம்மு விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க நீங்கள் வந்து நேராக ப்ளாக் ஊட்டிக்கு வந்துட்டு எங்களை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நேராக நம்ம ப்ளாக் தண்டருக்கே போய்ர்லாம் நீங்கள் அங்கே போக வேண்டாம் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட்டே சொல் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அதுக்குள்ள நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு டிஸ்கஸனே அதிகமாக அரை மணி நேரம் ஒரு ஹாஃப்ஹவர் இழுத்திருச்சிண்ணா அதனால் நீங்கள் நேராக இங்கே ஊட்டிக்கும் வந்து எங்களை பிக்கப் பண்ணிகிட்டு ப்ளாக் தண்டருக்கும் போய்ட்டு நம்ம ஈவினிங் வந்துர்லாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனையில்லை அவங்களோட ஹாப்பி தான் நமக்கு தேவை அதனால அவங்களுக்காகதான் நாங்கள் முதுமலைக்கு ப்ளான் போட்டோம் அவங்களே இப்போ வேணாம் அப்படின்றாங்க சரி அவங்களோட ஹாப்பி தான் நம்மளும் ஹாப்பியும் அதனால நீங்கள் வந்துடுங்க இங்கே ஊட்டிக்கே வந்துடுங்க